கிராமப்புறங்களில் விவசாயிகளை கண்டுப்பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டோம்தான் ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஏன்னா இப்போ எல்லாரும் வெளியூர் வெளிநாடுகள் அந்த மாதிரி போகிறதுனால விவசாயம் பண்றதில் வந்து லெவல்லாம் வந்து எல்லா இடங்கள்லியுமே குறைஞ்சி போய்கிட்டு இப்போ வந்து ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க இரநூறுபா வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு வந்துட்டு இரநூத்தி ஐம்பதும் கொடுக்குறாங்க அதை வந்து இப்போ உள்ள காலக்கட்டத்தில் இப்போ உள்ள இந்த இதுக்கு வந்து பத்தாத காசு தான் அது ஏன்னா இரநூறுபாங்குறது ஒரு நாளைக்குங்கும் போது அது பத்தாத காசு தான் இப்போ வந்து நிறைய நவீனமயமாக்கல் மிஷின்ஸு எல்லாம் வந்ததுனால் இப்போ வந்து கையால் யாரும் வேலை செய்கிறதில்லை பெருசாக எல்லாத்துக்கும் மிஷின் நடவு நடுகிறதுலேர்ந்து நடவு நடுகிறதுலேர்ந்து மருந்து அடிக்கிறதுலேர்ந்து விவசாயம் பார்க்குறத்துக்குனே எல்லாத்துக்கும் தனி தனி மிஷினு வந்ததுனால் இப்போ யாரும் பெருசாக விவசாயத்தில் வந்து ஈடுபடுறது கிடையாது வெளியூர் போயிடுறாங்க வெளிநாடுகள் போயிடுறாங்க அப்படிங்கும் போது இப்போ யாரும் பெருசாக விவசாயம் எதிர்பார்க்கறதும் கிடையாது பண்ணுறதும் கிடையாது ஊதியமும் ரொம்ப குறைஞ்சளவுல கிடைக்கறதுனால அது வந்து அன்னன்னைக்கு செலவு பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்குது ஒரு ஒரு ஒரு மாதத்துக்கான சரியான சூழ்நிலையும் படிப்பு இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அந்த காசு வந்து சரியாக பத்தாதனால் இப்போ பெருசாக யாரும் விவசாயம் பண்ணுறதே கிடையாது கொஞ்ச கொஞ்சம் எல்லா எல்லா இடங்கள்லையும் எல்லா கிராமப்புறங்கள்லையும் எல்லாம் குறைஞ்சிடுச்சி இப்போ எல்லாரும் வெளியூர் வேலைகளுக்கு போகிறதுல தான் மும்மரம் காட்டுறாங்க